நான் வந்து ஒரு ஒரு சில செய்கிறேன்னா அந்த சில வந்து பொதுவில் காட்சிப்படுத்தப்போகிறாங்கன்னா நான் வந்து ரொம்ப பார்த்து பார்த்து செய்வேன் அதை எதனாலன்னா வந்து இப்போது வந்து நம்ம நம்ம வீட்ல வச்சிக்கிறதுன்னா ஓரளவுக்கு செஞ்சால் போதும் இப்போது நம்ம வெளியே வைக்கப்போகிறோம் அப்படின்னும் போது நம்ம வந்து அதை ரொம்ப எக்ஸ்ட்ரா கேர் பண்ணி பண்ணுவேன் நான் இதனால் வந்து ரொம்ப பொறுமையாக செதுக்குவேன் அதை செதுக்கினதுக்கு அப்புறம் அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ப்ரைட்னஸ் கொடுக்கறதுக்காக வெறும் வுட்ல மட்டும் இல்லாமல் நான் வந்து வுட்ல அதிகமாக செய்வேன் ஸோ வந்து வெறும் வுட்ல மட்டும் இல்லாமல் அதுக்கு சில பெயிண்ட்டிங்ஸ் இதெல்லாம் கொடுக்கும் போது இன்னும் வந்து ஒரு லுக் எக்ஸ்ட்ரா லுக் வந்து கிடைக்கும் ஸோ வந்து நான் அதுக்கு வந்து பெயிண்ட்டிங்ஸ் கொடுப்பேன் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த சிலய செதுக்குவேன்